இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல ஃபேமஸ்ஸுங்க ஆஞ்சநேயர் கோயில்ல சாமி கும்பிட போனால் அங்கே நெருங்க முடியாது பக்கத்தில் நம்பலாம் போகமுடியாது அவ்வளோ கும்பலும் இருக்கும் நரசிம்ம கோயில்லையும் அப்படிதான் எவ்வளோ கும்பல் இருந்தாலும் அத்தனைக்கும் சாமி நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குது இதில் தேர் அப்படிதான் பத்து நாளைக்கு தேர் ஆஞ்ச ஆஞ்சநேயர் கோயில்ல இந்த நரசிம்மன் கோயில்ல தேர் பெரியத்தேர் ரெண்டு பக்கம் ரெண்டு வீதியில தேர் வரும் இழுப்பாங்க பங்குனி மாசம் த மாரியம்மன் கோயில்கிட்ட தேரு பலப்பட்ற மாரியம்மன் இருக்குது அது ஃபேமஸ் நல்ல ஃபேமஸ் ப பாஞ்சு நாளைக்கு ஊர்வலம் வருவாங்க தேரு எடுத்திக்கிட்டும் அதில் அலகு குத்தி இதில் தேர்ல பறந்த பறக்கிறமாதிரி அலகு குத்தி வருவாங்க அக்கினி ச சட்டி எடுப்பாங்க எல்லாம் இது பே ஃபேமஸ்ஸுங்க அந்த நாமக்கல்ல இதில் சித்திரை மாதம் அப்படியே சித்திரை மாதம் தை மாதம் பொங்கல் தை மாதம் பொங்கலன்னா ஜல்லிக்கட்டு மூணு நாளைக்கு மாட்டு பொங்கல் ஒன்று த வாசப்பொங்கல் ஒன்று மாட்டுப்பொங்கல் தலை வ வாசப்பொங்கல் காப்புக்கட்டு மூணு நாளைக்கும் மூணு நோம்பி மூணு நோம்பி போட்டா இந்த த ஜல்லிக்கட்டு பெரிய த இதில் விசேஷமாக இருக்கும் ஜல்லிக்கட்டில அதில் போய் மூணு நாளைக்கு இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கொண்டம்பாளையம் கொண்டம்பட்டியில உள்ள ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து கத்தி எல்லாம் அங்கேயே தான் விளையாடுவாங்க பயங்கர கும்பலாக இருக்கும் கத்தி விளையாட்றது இப்போ தை மாதம் வந்து இந்த தேர் பா தேரில் வந்து ஒரு வா ஒரு ஒரு வாரத்துக்கு தேர் கும்பலாக இருக்கும் பயங்கர கும்பலாக இருக்கும் க கடை நிறைய கடை இருக்குது கரும்பு நிறைய கொண்டாந்து போட்டிருப்பாங்க காவடி எடுத்துக்கோங்களேன் நல்லா காவடி எடுத்து இப்போ பத்து நாளைக்கு காவடி ஊர் ஊராக ஊர் ஊராக வருவாங்க அதில் வந்து சாமி அன்னதானம் கொடுப்பாங்க நல்ல ஃபேமஸ் மலையில ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கா கா கொல்லிமலையில நல்ல விசேஷம் அந்த கோயில் பெரிய சாமி கோயில் அரப்புள்ளி சாமி கோயில் அங்கே நல்ல விசேஷங்க அங்கே அரப்புள்ளி சாமிகிட்ட போனால் பயங்கர விசேஷமாக இருக்கும் ஆடிப்பெருக்கு ஆற்றுல அங்கே போய் தண்ணி குளிச்சிட்டால் ஜில்லுன்னு இருக்குது அங்கே மலையில் இருந்து தண்ணி ஊற்றி தண்ணி வருங்க அதில் போய் குளிச்சிட்டால் நல்லாயிருக்குங்க ஐப்பசி மாதம் வந்து தீபாவளி தான் தீபாவளி இந்த நரசு நரசுரன் சாகடிக்கிறது அந்த இது இதில் திருச்செந்தூர்ல முருகனை அங்கே போய் பார்த்தா அது திருச்செந்தூர் முருகன் போய் பார்த்தா நரசிம்ம சாமியை வந்து நரசுரர் அரக்கனை கொன்ற அந்த அம்பு போட்டு கொன்றது இந்த புரட்டாசி மாசம் இங்கே மாவெட்டு ராமசாமி கோயில் ஒன்று இருக்குது அதில் அப்படிதான் வாழ மரத்தை நட்டு வச்சு சாமி அருளோட வந்து அந்த வேப்ப ம அந்த வாழ மரத்தை அம்பு விடுவாங்க அது மாயன் அதுவும் நல்ல விசேஷங்க அப்புறம் கீரமோடில் அப்படிதான் எட்டியம்மன் நோம்பி விசேஷம் ப ப பத்துநாள் இப்போது ரெண்டு மாசமாக வேலை செஞ்சிருக்காங்க மக்களுக்கு வந்து ப ஆயிர கணக்கில் சீலை வேஷ்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் விசேஷமே பதினஞ்சி நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு அன்னதானம் பயங்கர கும்பலுங்க அப்போ பயங்கர கும்பல் இருக்கும் அது ஊர் பூராக பந்தல் போட்டிருப்பாங்க அந்த ப எட்டியம்மன் கோயில் அந்தாண்ட வடக்கால ஊர் பூராக பந்தல் வார ஜனங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பாஞ்சி நாளைக்கு நாப்பத்தெட்டு நாளைக்கு அன்னதானம் தராங்க சாமி சக்தியுள்ள சாமி எட்டிய எட்டியம்மன் தான் பயங்கர கும்பல் அப்புறம் நாளைக்கு இந்த தை சித்திர மாசம் ஆறாந்தே ஓ ஒம்பதாந்தேதி சாமிக்கு அபிஷேகம் கலசத்தில் தண்ணி தண்ணி ஊத்துறது நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்சு இப்போ ஒம்பதாந்தேதி கலசத்துக்கு தண்ணி ஊத்துறது நாற்பத்தெட்டு நாளைக்கு அன்னதானம் எல்லா மக்களுக்கு ஊர் ஜனங்கள்லருந்து அந்த எட்டுப்பட்டி எங்கே எல்லாம் போவோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து எல்லாம் இங்க வாராங்க கோயம்புத்தூர் கரூர் எல்லாம் இங்கே ப இடம் பிடிக்காதுங்க நீங்கள் வந்து வேணும்னால் பார்க்கலாம்